இந்த தொழில் வந்து நான் இந்த தொழிலை வந்து தேர்ந்தெடுத்த முறையே வந்து நான் விரும்பி போகலை ஒரு சமையல்காரர் வந்து அவர் எங்கிட்ட பழக்கம் ஃப்ரெண்டாக இருந்தோம் அவரு வந்து நான் சமையல் செய்வேங்க எனக்கு சமையல் வேலை இருந்தால் பிடிச்சிக்குடுன்னு சொன்னாங்க அந்த சமயத்தில் வந்து எங்கள் பக்கத்து வீட்டு அக்கா பொண்ணுக்குக் கல்யாணம் இருந்தது அப்போது வந்து அவங்க சமையல்காரர் வேணும் எங்கிட்ட கேட்கையில நான் இவரை ஜாயின் பண்ணி விட்டேன் நான் அப்புறம் இவர் வந்து எனக்கு அங்கே போகறதுக்கு வழி தெரியாது நீங்கள் கூட வாங்க எங்கூட ஒருநாள் வந்து இதுங்க அப்படின்னார் அப்புறம் நான் கூட போனேன் போகையில் அவர் அப்படியே அவரு ஒருத்தர் தான் எல்லாம் செஞ்சிட்டு இருந்தார் அப்படி என்ன அப்படியே அந்த துடுப்பு பிடிக்கச் சொன்னார் நான் கொஞ்சம் தயங்கி நின்றேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க பிடிங்க இதெல்லாம் என்ன பெரிய இதா அப்படின்னாரு அப்டி அந்த துடுப்பை பிடிச்சி பழகினேன் அப்புறம் அவருக்கு ஒரு ரெண்டு மூணு ஆர்ட்ரு பிடிச்சித்தரையில அவரும் என்னை கூட கூப்பிட்டு போய் இந்தத் தொழில் கற்றுக்குடுத்தாரு அவர்தான் நீங்கள் இந்த தொழில்லேயே இருங்கள் இந்தத் தொழில் உங்களுக்கு நல்லா கைக்கொடுக்குன்னு சொன்னார் நான் இந்த பத்து பன்னெண்டு வருஷமாக அந்த தொழிலை நம்பிதான் இன்றைக்கி நான் முன்னேறிட்டு வந்துட்டிருக்கேங்க